நீச்சல் அடிக்கயிலைங்க பாறை கிணறா எல்லாம் இருக்கும் சில பசங்கள் ஏட்டிக்குப் போட்டியாக போய்விட்டு சவால் விட்டு போய் சந்துக்குள்ளார செடிக்குள்ளார அந்த மரம் கொடி இந்த மாதிரி வேரில் சிக்கிக்கிட்டு ஐயோ உயிர் போகுது இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சவுண்டு விட்றது இன்னொருத்தர் அவன் மேலே போய் இவன் திடீரெனு குதிக்கிறது இந்த மாதிரி புரியாமல் எல்லாம் போய் ஒருத்தருக்கு ஒருத்தன் செடி கொடியில் சிக்கிக்கிட்டு உயிரிழப்பு இது மாதிரி மீட்டு மேலே கொண்டு வர்றது தண்ணிக்குள்ளே இறங்கி மூச்சு விட்றது இந்த மாதிரி நிறைய ஏடா கூடமாக எல்லாம் ஏட்டிக்குப் போட்டியாயெல்லாம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் குதிக்கிறது நீச்சல் இப்போ பாய்ச்சல்ல போகிறது நீந்திப் போகிறது ஆழமா குதிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் அகராதியாக ஏதாவது ஏ ஏடா கூடமாக பண்ணி இந்த மாதிரி செடிக்குள்ளார போய் சிக்கிறது மரத்தில் மேலே ஏறி குதித்து கால் கை இந்த மாதிரி விண்ணப்பம் ஏற்படுறது ஏட்டிக்கு போட்டியாகவே குதித்து இந்த மாதிரியெல்லாம் விண்ணப்பம் தேடிகிட்டு பசங்களெலாம் பண்ணிகிட்ருக்காங்க